ஆமா சார் இது லோன் கொடுக்குறது தானே பர்சனல் லோன் கொடுக்குற பைனான்ஸ் தானே ஆ சார் பர்சனல் லோன் என்ன சார் இது புதுசாக தான் சார் பர்சனல் லோன் வந்துட்டு வேணும் கிடைக்குமா பர்சனல் லோனு அவைலபிளா இருக்குதா ஓகே சார் எவ்வளோ

ஒரு ஒன் லேக்கு

இல்லை சார் என்னோட ஃப்ரெண்ட்டு தான் ரெஃபர் பண்ணது இது சொன்னது இந்த லோனு இண்ட்ரெஸ்ட் அமவுண்ட்லாம் கம்மியாக இருக்கும்ன்ட்டு அதான் கேட்டு பார்க்க நம்பர் கொடுத்துருந்தான் அதான் கேட்டு பார்த்தோம் சரி சார் ம் ம் ம் ஆமாம் சார் ஆமாம் இப்போது வரணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்டுலாம் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும்

ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் ப்ராப்பர்டி இருக்குது சரிங்க சார் சரி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆ தேங்க்யூ